ஆமாங்கம்மா கொஞ்சம் ஒரு வேலையாக கல்யாணத்துக்கெல்லாம் போய்விட்டோம் நாங்கள் செய்கிற வேலையை முக்கியமான ஒரு கல்யாணம் அதனால் எங்களால் வர முடியலை இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நெல கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தது அதனால் கொஞ்சம் நான் இதாகிடுச்சிம்மா இல்லைன்னா வந்திருப்போம் சரி நாங்கள் வந்துடுறோம் இன்னைக்கு வந்துடுறோம் நாளைக்கு வரோங்கம்மா ஆ நாளைக்கு வரோம்மா எங்கள் ஆளுங்களை அஞ்சு பேர்த்த கூட்டிகிட்டு வரோம்மா சம்பளம் இரநூத்தம்பது ருபா கேட்குறாங்கம்மா ஒரு ஆளுக்கு இல்லைம்மா இரநூறுபாலாம் கட்டுப்படி ஆகாது நாங்களெல்லாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வரோம் எங்களுக்கு பற்றாது அப்படிங்குறாங்கம்மா ஏதோ கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா ஆ அதெல்லாம் நல்லா நான் செஞ்சு கொடுத்துருவோம்மா சுத்தமாக செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் வேலையில் நீங்கள் வந்து பாருங்க நாங்கள் எப்படி வேலை செய்கிறோன்னு நாங்கள் வந்து வேலை செய்கிறத நீங்கள் வந்து பாருங்கம்மா நாங்கள் எப்படி நீட்டாக செய்கிறோன்னு ஆ அஞ்சு பேர் வரோங்கம்மா என்னோடய சேர்த்தே அஞ்சு பேர் வரோங்கம்மா இல்லை இன்னொரு ஆள் வரேங்கிறாங்க அப்புறம் வேணாம்னு சொல்ல முடியல ஆ சரிங்கம்மா நாங்கள் வந்து பார்க்குறேங்கம்மா இடத்த எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறோம்மா நீங்கள் வந்து பாருங்க எங்கள் வேலையை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு வந்து பாருங்க நீங்கள் பார்த்துட்டு காசு கொடுங்க ஆ ரெண்டு நாள் உங்களுக்கு எவ்வளோ டைம்மு ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ சொல்லுங்கம்மா நாங்கள் அந்த நேரம் வந்து செஞ்சு கொடுத்துர்றோம் எங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்மா ஆ வந்து துடச்சி கொடுத்துர்றோங்கம்மா ஞாயிற்று கிழமையும் புதன் கிழமையும் ஆ அதெல்லாம் நாங்கள் பத்திரமாக வச்சுக்கிறோம்மா நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் சரிங்கம்மா வந்து வாங்கிக்கிறேங்கம்மா எதுவும் திருட்டு போகாதும்மா அதுக்கு நான் பொறுப்பும்மா எந்த பொருளும் உடையாம நான் பத்திரமாக பார்த்துக்கிறேம்மா நான் வேலையை கரெட் கரெக்டாக பார்த்து நான் செஞ்சு முடித்து கொடுக்குறேம்மா சரிம்மா ஃபோன் பண்ணுறேம்மா ஆ சரிங்கம்மா வேலையை பார்த்து முடித்து வேட்டி கூட நீங்கள் கொடுங்கம்மா பார்த்து கூட கொடுங்கம்மா எப்படி செஞ்சுருக்கோம் என்னென்னு வேலையெல்லாம் எந்த குறையும் இருக்காதும்மா நல்லா நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம்மா சரிங்கம்மா டீவுக்கு டீ கொடுத்தா போதுங்கம்மா நாங்கள் டீ குடிச்சுட்டே வேலையை செஞ்சு கொடுத்தர்றோம்மா சரி நாளைக்கு வந்து நாங்கள் பாருங்கம்மா நான் நாளைக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்தர்றேம்மா முன்னாடியே வந்துடுறேம்மா நேரமாக